நீச்சல் அடிக்கும் கிண்துல போவோம் நீச்சல் அடிப்போம் மாமன் மச்சான் கூட்டாளி எல்லாம் போவோம் நீச்சலு தி தீண்டுர ஆட்டம் ஆடுவோம் நல்லா ஜாலியாக இருக்கும் உள்ளே முழுவி தீண்டின அப்புரோ தீண்டுறவன் வந்து உள்ளே முழுவி வருவான் இப்போ போய் பதுங்குறவங்ளும் உள்ளேயும் போவாங்க எல்லாம் ஜாலியாக இருக்கும் விளயாட்றதுக்கு மாமன் மச்சான் எல்லாரும் ஒரு பத்து இருபது பேர் நல்லா ஜாலியாக விளாட்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை எல்லா ஜாலியாக இருக்கும் சின்ன வயசில் நிறைய நல்லா ஆட்டம் ஆடிக்றோம் டெய்லி போய் குளிப்போம் ஸ்கூலு விட்ட உடனே மத்தியானம் சாப்பாட்டு டைம்கு போய் டெய்லி குளிப்போம் நல்லா இருக்கும் குள்ச்சின்னு ஓடியாந்ருவோம் ரெண்டு மணிக்கு எல்லாம் நான் ஓடியாந்ருவோம் ஸ்கூலுக்கு போய்விடுவோம் வந்து நல்லா ஒரு பத்து பேருக்கு மேலே போய் குளிப்போம் டெய்லி குளிப்போம் அதே வேலை தான் சித்திரை வைகாசியில கிணத்தில் நல்லா தண்ணி மேலயோட இருக்கும் அந்த கிணறு நல்லா வெளயாடுவோம் சித்திரை வைகாசியில வெய்ய வைகாசியெலாம் எல்லாம் ஜாலியாக இருக்கும் எல்லாம் தீண்ட்ர ஆட்டம் எல்லாம் ஆடுவோம் மாற்றி மாற்றி ஆளுக்கு நீ ஒருதடவ ஆடுனாக்க ஆப்டாக்க ஆப்ட ஆள் திருப்பி தீண்டனும் தீண்ட்ர ஆள் ஆப்டாக்க திருப்பி மாற்றி மாற்றி ஒரு ஆளுக்கு ஆள் யார் ஃபர்ஸ்டு ஆப்பட்ராங்களோ அவங்க தீண்டனும் அல்லாரையும் அதான் நல்லா இருக்கும் ஜாலியாக இருக்கும் குளிக்கறதுக்கு